எங்கள் கிராமப்புறத்தில் வந்து இப்போ ஒரு திருவிழா இல்லை வந்து பொங்கல் இந்த மாதிரி நேரங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கனா திருவிழா நேரங்கள் எல்லாம் வந்து திருவிழா நேரங்கள்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்கனா நடனம் ஆடுறது கலை நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் வந்து நடத்துறது அதுலேயே வந்து இந்த கும்மி கொட்டுறது இந்த மாதிரியான ஒரு பண்பாட்டு நலங்குலாம் கொண்டுட்டு வருவாங்க அது வந்து ஒரு ஒரு ஒரு உற்சாகத்தை வந்து கொண்டுட்டு வருது இப்போது திருவிழாவோடய இறுதி நேரத்தில் இரவு நேரங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கனா இந்த நடனங்கள் வந்து குழந்தைகள்லாம் சேர்ந்து நடனங்கள் நடனங்கள் ஆடுறது நடன கலைஞர்கள வர சொல்லி அவுங்கள் மூலிமா வந்து ஒரு நடனத்தை வந்து வெளிப்படுத்துகிறது இது வந்து என்னென்னா அது மூலிமாவும் என்னென்னாக்க இப்போ நடனங்கிறது வந்து இப்போது நிறைய இருக்குது வெஸ்டன் வெஸ்டன் டான்ஸு குத்து டான்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய டான்ஸ் இருக்குது ஸோ அது என்ன பண்ணுறாங்கனா வெளிப்படுத்துகிறாங்க திறமைகளை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அது அது மூலிமா தெரியுது ஓ இது தான் நடனங்கள்லாம் இப்படிலாம் இருக்குது இந்த மாதிரி நடனங்கள்லாம் அங்கங்கே ஆடுறாங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து மக்களிடையே வந்து அது வந்து ஏற்படுத்துது